கிராமபுரத்தில் அதை எதிர்க்குற அளவுக்கெல்லாம் யாரும் இல்லை அதை எல்லாம் வரவேற்கிறாங்க நம்ம கொழந்த ஏதோ கற்றுக்குது ஏதோ கிளாஸ்க்கு போகுது அது மூலமா அது ஏதோ ஒரு திறமைய வளர்த்துக்குது அப்டின்னு தான் நினைக்குறாங்களே தவிர அதை யாரும் எதிர்க்கில எல்லோரும் அதை வரவேற்கிறாங்க எல்லோரும் அதை இன்ட்ரெஸ்ட்டோட போய் சேக்கிறாங்க ஸ்கூல்லேயே கூட இப்போலாம் வந்து இந்தமாதிரி கிளாஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம திறமைய வளக்கிறதுக்கு டான்ஸ் கிளாஸ்லாம் கூட இருக்குது இப்போது அந்த ஸ்கூல்லலாம் வந்து இந்த இடத்துலருக்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுலருந்து எயிட்த் ஸ்டாண்டட் வரைக்கும் கிளாஸுருக்கு எயிட்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த பரதநாட்டியம் கிளாஸ் படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹயர் ஸ்டடிஸுலாம் பண்ணுறோம்ன்றதுனால அந்த க்ளாஸ் நம்மளால் படிக்க முடியல ஆனால் அதுவரைக்கும் எயித் வரைக்கும் பரதநாட்டியம் க்ளாஸ் போகலாம் படிக்கலாம் அது படித்து முடிச்சுட்டு அரங்கேற்றமும் பண்ணலாம் அதுக்குன்னே ஒருத்தங்க அந்த க்ளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் வெளியிலருந்தே ஆளை கூட்டு வந்து நல்ல திறமைவாய்ந்த ஆளை கூட்டு வந்து தான் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வைக்கிறாங்க நல்லா சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க பசங்களும் நல்லா கத்துக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்காங்க எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டோடு கத்துக்கிறாங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கும் போது ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் இதுமாதிரி நிறைய க்ளாஸ் இருக்குது நீச்சலுக்கு க்ளாஸ் இருக்குது மியூசிக்கு க்ளாஸ் இருக்குது பியானோ வாசிக்கறது பாட்டுப்பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்றம் இந்த ஸ்போட்ஸு அதுமாதிரி நிறைய கற்றுத்தர்றது அதுக்குன்னு பீட்டி பீட்டி ஹவர் கூட இருக்குது ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் இவ்வளோ வசதி இருக்கும் போது கிராமத்தில் இருக்க யாரும் நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க வந்து திறமைய வளர்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆளாக ஆவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதை யாரும் எதிர்க்கல எல்லாம் வரவேற்கிறாங்க எல்லோர்க்கும் அது பிடிச்சிருக்கு எல்லோரும் அதை இன்ட்ரெஸ்ட்டோடு போய் சேக்கிறாங்க எல்லோரும் அதை இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கிறாங்க இதுதான் இருக்குது